ஆ எனக்கு ஒரு மொபைல் வேணுங்க இப்போ இருக்க மாடல்ல நல்லா கம்பெனியா ஒரு ஃபோன் வேணும் எந்த விலையில இருந்து எவ்வளவு விலைக்கி வரைக்கும் இருக்குதுங்க நாங்கள் ஒரு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குள்ள பார்க்குறோம் அது வந்து கம்பெனி வந்து ஓப்போ ரெட்மி ரியல்மீ இப்படி எல்லாம் இருக்குது இதில் வந்து எது இப்போ ரீசனா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனா பரவாயில்ல அதே போல் இப்போ உள்ள மாடல் பார்த்திங்னா டிவியில கனெக்ஷன் பண்ணுற மாதிரி மாடல் வந்திருக்கு அதாவது நாம் இப்போ நம்ம படமோ ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி பார்க்கறதுனா டிவிலேருந்து டவுன்லோட் பண்ணி டிவி மூலயிமா வந்து நம்ம பார்க்கற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துருக்குது

ஆ நல்ல மொபைலாக இருந்ததுனால் நான் ஒரு டென் தவுசன் கட்டிட்டு கூடயும் மேலே ட்யூ போட்டுக்கிறேங்க அதை வந்து எத்தனை மாதத்துக்குள்ள நீங்கள் போடுவீங்க என்னங்கிறத சொல்லுங்கள் ஒரு இருபதாயிரத்துக்குள்ள கூடிய நல்ல மொபைலாக வரேங்க சார் எங்கள் பக்கத்து வீட்டில வந்து உங்கள் ம மொபைல் ஷாப்பில தான் வந்து மொபைல் வாங்கினேனு சொன்னாங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கள் அதனால் தான் அவங்க கிட்ட இப்போ ஃபோன் நம்பர் வாங்கி உங்களுக்கு நான் பேசுகிறேன் நான் வரேங்க சார் நேரில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் பார்த்து என்ன எது செலக்ட் பண்ணுங்கிறத சரிங்க சார் சரிங்க